நான் வந்து டிவி நிகழ்ச்சிகளில் வந்து எதிர்நீச்சல் நாடகம் ரொம்ப அதிகமாக பார்ப்பேன் டெய்லியுமே தவறாமல் பார்ப்பேன் அதில் வந்து இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் வந்து ஒரு குடும்பத்தில் என்ன பிரச்சினைகள் நடக்குது அது எப்படி எதிர்கொள்றாங்கிறது ஒரு இது வந்து ரொம்பவுமே ஈர்க்குது நம்மளுக்கு அதாவது வந்து பார்க்கணும் போல் தான் தோணுது அந்த நாடகத்தை மற்றப்படி வந்து எப்படி சொல்கிறது ஒவ்வொரு லேடியும் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள எவ்வளவோ போராட்டங்கள் பண்ணுறாங்க அதனால் வந்து அந்த ந நாடகத்தை வந்து ஒ தவறாமல் நான் பார்க்கறேன் அதே மாதிரி சூ சூப்பர் ச சிங்கரு சூப்பர் சிங்கர் இதுவும் வந்து அந்த குழந்தைகள்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியில் பண்ணுறத பார்த்தா ஒவ்வொன்னும் வந்து ரொம்ப சந்தோசமாக இருக்குது அதை வந்து மற்ற இதை வந்து அந்த ஒரு பாட்டு அந்த நிகழ்ச்சிகளேலாம் பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோசமாக இருக்குது மற்ற நிகழ்வுகளாம் நம்ம மனசுக்கு வராமல் ஒரு சின்ன சந்தோசத்தை கொடுக்குது